ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தைப் பற்றி சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஜூலை பதினாறாம்தேதி கொடியேறி இருபத்தி அஞ்சாம்தேதி திருவிழா நடக்கும் இடிந்தகரை மணப்பாடு கோட்டப்புளி உவரி தூத்துக்குடி மற்றும் மக்கள்புரம் பெரியதலை கூடுதலை எல்லா மக்களும் எங்கள் ஊருக்கு வருவாங்க எல்லோரும் எல்லா வீடையும் எடுத்துத் தங்கித் தங்கிக்கிட்டுருப்பாங்க தங்காத இடம் இல்லாத அவங்களுக்கு கோவில்லேருந்து குச்சில் குச்சிலாக கட்டி நிறைய பேர அடைத்து எல்லா நிறைய மக்கள் இருப்பாங்க நல்லா பெரிய பெரிய கடையாக இருக்கும் முட்டாய் கடை பூராம் இருக்கும் முட்டாய் கடை பாய் கடை சொலவு கடை அப்படி எல்லாம் இந்த சட்டிப் பானை கடை விறகு கடை எல்லா கடைகளும் இருக்கும் எந்த நேரம் திருவிழான்னா அப்படி இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் கோவில் திருவிழான்னா அப் எப்போ வருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படி இருக்கும் போது ராட்டினம் போடுவாங்க அங்கேங்க ராட்டினம் அங்கேங்க நம்ம ஒவ்வொரும் ஒரு சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இருக்கும் எல்லாம் பானி பூரி அந்த மசாலா இந்த மசாலான்ட்டு எல்லாம் இருக்கும்